நாங்கள் ஸ்கூலில் படிக்கும் போது க இந்த இப்போ டான்ஸு ஆடுறது இதெல்லாம் எங்களுக்கு வந்து யாருமே சொல்லி கொடுக்கல டீ டீச்சருங்க ஏதோ ஒன்று ரெண்டு சொல்லி கொடுப்பாங்க அப்புறம் மீதியெல்லாம் நாங்களே தான் நாங்களே கற்றுக்கிட்டு நாங்களே ஆடுவோம் நாங்களே எல்லாம் ஒரே மாதிரி ஆடுவோம் வேறு எல்லாம் யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க நம்ம எங்களுக்கு வந்து இப்போ பள்ளிப் பருவத்தில் வந்து இப்போ அந்த மழையில் மழை தேங்குச்சுனா அந்த இடத்துல ப படகு விடுறது இதை இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் கூட்டாக சேர்ந்து படகு படகு விடுவோம் அப்புறம் இப்போது பொம்மைகளெலாம் கா ஒரு களிம களிமண்லாம் வாங்கிட்டு களிமண்லாம் இருக்கும் களிமண்லேலாம் பொம்மை செஞ்சு பொம்மை சைடு பொம்மை விடுவோம்